கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம ஊர் பக்கத்தில் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிறோம் இங்கே தென்பண்ணை ஆறு ஓடுறதுனால வந்து தண்ணி நல்லா இருக்கிறது நிலம் வந்து பெரும்பாலான இடத்துல வந்து நெல் சாகுபடி பண்றாங்கள் நெல்லுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து ராகி அப்புறம் மக்காச்சோளம் சோளம் காலிஃபிளவரு கோஸ் கேரட் பீட்ருட் இந்தமாதிரியான பொருள்கள் எல்லாம் வந்து நிறைய பயிரிடுறாங்க அதேமாதிரி குச்சி மரவள்ளிக்கிழங்கு மிளகாய் இந்தமாதிரி பயிர்களும் வந்து நம்ம நிறைய பயிரிடுறோங்க இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இதோடய வந்து நம்ம இந்த பயிரெல்லாம் விடுறதுனால தண்ணி செழிப்பாக இருக்கிறதுனால வந்து கால்நடைகளை வந்து தண்ணி வசதி நல்லா இருக்கிறதுனால கால்நடை வந்து நிறைய வளர்த்துறாங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து நிறைய வந்து பால் மாடுகள் இருக்குது விவசாயம்னு எடுத்துக்குனாக்கா விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பால் மாடுதான் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து கரும்பும் பயிரிடுறாங்க காலிஃபிளவரு கரும்பு இந்தமாதிரி நிறைய த மேற்குப்பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தினோட மேற்கு பகுதியிலலாம் போயிட்டால் நிறையா ரோஸ்ஸு காலிஃபிளவரு புதினா கொத்தமல்லி இந்தமாதிரி நிறைய காய் வகை கீர வகைகள் எல்லாம் பயிரிடுறாங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அதிகமாக வந்து நெல் பயிர் கரும்பு தக்காளி கத்திரிக்காய் இந்தமாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய செஞ்சிட்டு இருந்தாங்கள்